இப்போ இந்தியப் போக்குவரத்து அமைப்பு அப்படின்னா நம்ம சாலை போக்குவரத்து அது வந்து பேருந்து இந்த கார் அந்த மாதிரிலாம் இருக்கு பேருந்து பாத்தீங்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் தான் போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது அப்புறம் ரயில் போக்குவரத்து இருக்கு ரயில் போக்குவரத்து பாத்தீங்னா மேக்ஸிமம் எல்லாம் ஃபுல்லான மாதிரி தான் நம்ம இந்தியா ஃபுல்லாகவுமே அது கவராயிருக்கு எந்த இடத்துல போகிறதுனாலும் டிரெயின் புக் பண்ணிகிட்டு போய்க்கலாம் டைமானாலும் பரவாயில்ல சேஃப்பா போய் சேந்துடலாம் அப்புறம் விமான போக்குவரத்துன்னு ஒன்று இருக்கு அது வந்து நம்ம மேல் தட்டு மக்களுக்கு மட்டும் தான் அது யூஸ் ஆகும் நடுத்தர மக்களுக்கோ சாதாரண மக்களுக்கோ அது யூஸ் ஆகாது அப்புறம் வந்து சவால்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு டிரெயினில் ஒரு டிராக்கில் போய்கிட்ருக்கு அப்படின்னா அதே டிராக்கில் இன்னொரு டிரெயின் வருது அப்படின்னா அதை வந்து சரியாக கவனிக்கில அப்படின்னா ஏக்சிரென்ட் ஆகுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு அப்புறம் பேருந்து பார்த்திங்னா இப்போ நிறையா காரு பைக்கி இதெல்லாம் அதிகமாயிட்டதினால பேருந்தும் சரியான இடத்துக்கு போக முடியல சிக்னலில் பார்த்திங்கனா பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம நின்று தான் போக வேண்டியதாருக்கு அப்போ சரியான நேரத்துக்கு நம்ம ஆஃபிஸ் போய் சேர முடியாது அது மாதிரியெல்லாம் இருக்கு அதலாம் வந்து ஜனத்தொகை நம்ம மக்கள் தொகை அதிகமாயிடுச்சி இல்லையா அதனாலக்கூட இந்த விஷயல்லாம் இருக்கலாம்